இந்தியா பொழுதுபோக்கு துறை வந்து இப்போலாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சி நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சி அப்புறம் பிரபலமான பொழுதுபோக்கு என்னென்னால் இப்போ சுற்றுலா போகிறது வந்து பார்க்கு வொண்டர்லா போ ஃபா அருவிக்கெலாம் போய்விட்டு வரது இது மாதிரி கிளைமேட் சில்லுன்னு கூலாக்குகிற கிளைமேட்டுக்கு அதாவது குளிரான கிளைமேட்டுக்கு போகிறது இதெல்லாம் இப்போ வந்து பிரபலமாக இருக்க பொலுதுபோக்கா இருக்குது இந்திய மக்கள் வந்து எதை பார்க்க விரும்புகிறார்கள் என்றால் அல்லது எந்த மாதிரி நிகழ்ச்சி அவங்களுக்கு பிடிக்குதுனா சிரிக்க வைக்கிற நிகழ்ச்சி அப்புறம் மே மேஜிக் ஷோ அப்புறோம் நல்லா பாட்டு பாடுறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போது இப்போதைக்கு இருக்கிற மக்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குது